ஹலோ வணக்கம் மேடம் மேடம் இங்கே விஜய் வித்யாவிலேருந்து டீச்சர் பேசுகிறேன் மேடம் விஜய் வித்யாலயா ஸ்கூலேருந்து பாய்ஸ் ஸ்கூலேருந்து மேடம் ஒன்றுமில்ல நெக்ஸ்ட் மன்த் ஆன்வல் டே வருது மேடம் ஃபிஃப்டீன்த்து ஆமாம் மேடம் ஸ்கூல் ஆன்வல் டே வருது இங்கே ஸ்கூலில் என் க்ளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது நாலு பசங்க நாலு பொண்ணுங்க மேடம் டிரஸ்ஸை ஸ்டிட்ச் பண்ணணும் பஞ்சாபி டிரஸ் ஸ்டிட்ச் பண்ணணும் எவ்வளோ ரேட் வரும் மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேடம் அது நான் இங்கே ப்ரின்ஸிபல் மேடம்ட்ட கேட்டுடுறேன் மேடம் கன்ஃபார்ம் பண்ணிறேன் டிரஸ் நாம் எடுத்து கொடுத்துற மாதிரி மெட்டீரியல் மட்டும் நாம் எடுத்து கொடுத்துற மாதிரியா ஸ்டிச்சிங்க் மட்டும் கொடுத்துர்லாமா இல்லை டிரஸ்ஸு அவங்களே எடுத்து ஸ்டிட்ச் பண்ண சொல்லிடலாமானு அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிறேன் மேடம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் மேடம் மேடம் டிரஸ்ஸு மாடல் நாங்களே கொடுத்துறோம் மேடம் பஞ்சாபி மாடல் டிரஸ் மாடல் நாங்களே கொடுத்துறோம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருங்க மேடம் இப்போ நார்மலாக எவ்வளோ மேடம் வாங்குறீங்க ஒரு ஸ்டிச்சிங்குக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாடலை பொருத்துங்களா ஆ

சரிங்க மேடம் நீங்கள் ஸ்கூலுக்கே வந்துடுங்க மேடம் நாங்கள் ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களை அங்கே கடைக்கு கூட்டு வர முடியாது ஏன்னா எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேரையும் கூட்டு வர முடியாது நீங்கள் ஃப்ரியாக இருக்கிறப்ப ஒரு நாள் ஸ்கூலுக்கே வந்துடுங்க ஸ்கூலில் அளவு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏன்னா இப்போ எனக்கு ஏன்னா எனக்கு வேறு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது மேடம் இப்போ இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது டென் டேஸில் இப்போ டூ டேஸ்ஸு எப்படியும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல டூ டேஸ் ஆகிடும் நீங்கள் நாளைக்கே வந்தீங்கனாலும் நீங்கள் அளவு எடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவேன் துணி நீங்களே எடுத்து தைச்சுருவீங்களா இல்லை நானே எடுத்துப்பீங்களான்ட்டு அதேதான் ஏன்னா என்னென்னா ஃபோர் ஃபைவ் டேஸுக்குள்ள நீங்கள் துணி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் மேடம் எனக்கு அதுக்கப்புறமா போட்டு திரும்ப அதை எது ஆல்டர் பண்றதுக்கா இல்லை கரெக்டாக இருக்கானு செக் பண்ணணுமில்ல டிரஸ்ஸு போட்டு பார்த்துட்டு ஏன்னா லாஸ்ட் டைமில் பண்ண முடியாது அதை நீங்கள் முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்கனா நாங்கள் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிட்டு சொல்ல முடியும் மேடம் சரிங்க மேடம் நான் நாளைக்கு பேசிவிட்டு நான் ரெண்டு ஒரு நாளில் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் மேடம் நீங்கள் சீக்கிரம் பண்ணி கொடுத்துடுங்க மேடம் நாளைக்கு வந்துடுங்க மேடம் அளவு எடுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ம் சரி ஓகேங்க மேடம் தேங்க்யூ மேடம்